ஆ ஃப்ளவர் ஷாப்பா காரைக்குடிலேருந்து பேசுகிறோம் ஆ எங்களுக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கு யா மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கு அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் தேவைப்படுது டெக்கரேஷனுக்கு ஆ

மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரெட் ரோஸ்சஸ் ஆ ஆ ஆ வேணும் அதுக்கப்றம் வந்து டைசிஸ்ல டைசி ஆ ஃப்ளார்ஸு அதுக்கப்பறம் கொஞ்சம் லீஃப் வேணும் இந்தமாதிரி கொஞ்சம் டெக்ரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஆ ஸ்டேஜ் மெயின்டன் பண்ணுறது வந்து டெக்ரேஷன் ரொம்ப முக்கியம் இங்கே எங்களுக்கு மேரேஜ் ஃபங்ஷனில் ஏன்னா அதுக்கு ரொம்ப நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேரேஜில் வந்து ஸ்டேஜ் டெக்ரேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்டண்ட் முக்கியமான விஷயம் இப்போது நீங்கள் இந்த ஃபிளவர்ஸ்லாம் வந்து ஒரு பன்ச் எவ்வளோ ரோஸு வந்து ஒரு பன்ச் எவ்வளோ வரும் உங்க கிட்டே

ஓகே ஓகே உங்களுக்கு இப்போ நாங்கள் ஓவராலாக வாங்கினா வந்து எங்களுக்கு அதில் எதாவது கம்மிப்பண்ணி கொடுப்பீங்களா ஆ டிஸ்கவுண்ட் மாதிரி ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்டில் ஆ மண்டபத்துக்கு முன்னாடியும் டெக்ரேஷன் பண்ணணும் ஆ ஸ்டேஜிலேயும் டெக்ரேஷன் பண்ணணும் அதனால வந்து கொஞ்சம் அந்த இண்டீரியர் ஒர்க்கு இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இண்டர் ஒர்க் ஒர்க்ஸ் வந்து அதிகமாக வந்து ரோஸ் வந்து குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கனா அதுங்க மோஸ்ட்லி அதை எல்லாம் எடுத்துடுவாங்க இல்லையா அதனால வந்து அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிடும் ஸோ அப்படி ஒன்று விஷ்யம் நடந்துச்சுன்னா வந்து அதுக்கு ஆல்ட்டர்நேட்டிவாக எங்களுக்கு வந்து கையில் செட்டப்ஸ் இருந்ததுனா அப்போத்திக்கி அவங்க செட் பண்ணி அரேன்ச் பண்ண ரெடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நாங்கள் ஒவர் ஆலாக வாங்குறத விட மொத்தமாக நீங்கள் எங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க அமௌண்ட்டு கம்மி பண்ணுங்கள் அது கூட இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பன்ச்சஸ் கேக்குறேன் சரி ஓகே ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கிறிங்களா அட்ரஸ் வந்துவிட்டு பர்மா கால்னி நைன்த்து ஸ்ட்ரீட் இங்கே காரைக்குடி ஆ ஆமாங்க இதே நம்பர் தாங்க எங்களுக்கு வந்து ஃபங்ஷன் பார்த்தீங்கனா ஆ செப்டம்பர் லவன் இருக்கு ஆ நீங்கள் வந்து எனக்கு வந்து செப்டம்பர் டென் ஈவினிங் முன்னாடி நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்கனா பண்ணி டெக்ரேஷனுக்கு நான் ஆள் வர சொல்லி எல்லாம் அரேஞ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருவேன் அதனால் எனக்கு செப்டம்பர் டென் ஈவினிங் வேணும் சாயந்தரமா எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆ மண்டபத்துக்கு கொண்டு வந்துடணும் யா ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே